இந்திய திரைப்படங்கள்லேருந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ் வந்து தமிழ் லாங்குவேஜ் நாங்கள் ரொம்ப பார்ப்போம் அதில் வந்து எங்களுக்கு பிடிச்ச படம் வந்து சாரு விஜயகாந்த் சார் நடிச்சிருக்கிற வானத்தைப்போல படம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து குடும்ப உடைய கருத்து தான் அது அண்ணன் தம்பிங்களெல்லாம் ஒரு ஒற்றுமையை அது அது எங்களுக்கு பிடிச்ச மிகவும் பிடிச்ச பாடல் வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் விரும்பி கேட்குறது எங்கள் குடும்பத்தில் இந்த பாட்டு நாங்கள் விரும்பி கேட்போம் அதே போல வந்து எங்களுக்கு பிடித்த ரசிகர் வந்து யாருன்னு கேட்டால் விஜயகாந்த் சாரு எங்களுக்கு புடிக்கும் நடிகை வந்து எங்களுக்கு சிம்ரன் பிடிக்கும் நிறைய படத்தில் வந்து சிம்ரன் உடைய டான்ஸு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நடிக்கிறதில் எங்களுக்கு பிடிச்ச பா பாடல்கள் பாடகர் யாருன்னு கேட்டால் எஸ்பிபி சார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேளடி கண்மணியில் வந்து எஸ்பிபி சார் பாடுவாரு ராதிகா மேடத்தோட சின்சியரான ஒரு லவ்வில் அவர் வாழ்ந்து ஒரு கடற்கரை ஓரத்தில் பாடல் பாடிங்குறார் ஸ்கூல் குழந்தை வந்து காற்றுன்னு இருக்குது வெளிய அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இருந்தாலும் வந்து அந்தனுடைய கதை இப்படி தான் இருக்கணும்ற ஒரு அவங்கவுங்களுக்கு ஒரு தன்மை இருக்குது அதனால் அந்த படத்தில் அந்த வரி அந்த வரியெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்